வாங்க சார் வெல்கம் சார் ஓகே சார் வாங்க சார் வாங்கிக்கலாம் சார் வாங்க சார் உள்ளே வாங்க சார் சார் நம்மகிட்ட டூ தெளசண்ட் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டூ தெளசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடல் இருக்குது சார் உங்களுக்கு எந்த மாடல் சார் வேணும் ப்ரோ இதை பார்த்தீங்கனா டபுள் ப்ரைஸ் இருக்குது ப்ரோ ஓ டூ தெளசண்ட் டுவெண்ட்டி டூ மாடலில் இருந்தாலும் டூ தெளசண்ட் டுவெண்ட்டி த்ரீ மாடலில் இருந்தாலும் ஒன் லேக் டுவெண்ட்டி ஃபைவ் தெளசண்ட்லே ப்ரோ இருக்குது ப்ரோ ஒன் லேக் தேர்ட்டி ஃபைவ் தெளசண்ட்லேயும் இருக்குது ப்ரோ உங்களுக்கு எந்த மாடல் வேணும் ஓகே ப்ரோ ம ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ எதிர்பார்க்குறீங்க ப்ரோ ஓகே ப்ரோ ஈஎம்ஐ தானே ஓகே ப்ரோ ஒன்றும் பிரச்சின இல்லை ப்ரோ ப்ரோ இதோடய ஃபெசிலிட்டீஸுனு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பெட்ரோல் வண்டிக்கும் இந்த வண்டிக்கும் கம்ப்பேர் பண்ணுறப்ப அதில் வந்து பேக்கில் சீட்லெலாம் இருக்காது ப்ரோ உங்களுக்கு வந்து லாங்க் ட்ராவல் போனாலும் இல்லை எங்கே போனாலும் பின்னாடி உட்காந்துருக்கவுங்களுக்கு கொஞ்சம் இடுப்பு வலியெலாம் ஓ ஏ ஏற்படலாம் ஆனால் இந்த இதில் வந்து அந்த இதுக்கான சாய்ஸே இல்லை ப்ரோ பின்னாடி உங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்புறம் நீங்கள் எங்கேயாவது லாங்க் ட்ராவல் போகிறப்ப திடீர்னு எதா போ வழியில் போயிட்டுருக்கப்ப தண்ணி தாகம் எடுத்தாலும் தண்ணி பாட்லு வச்சுக்கிறதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோ அதிலேருந்து பார்த்தீங்கனா அப்புறம் இப்போ நார்மல் ஸ்கூட்டரில் உங்களுக்கான ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஆனால் நாங்கள் வச்சுருக்க இப்போ கொண்டு வந்துருக்க எலெக்ட்ரிக் மாடல் ஸ்கூட்டரில் ஸ்பேஸும் அதிகமாக இருக்குது ப்ரோ நீங்கள் எந்த இது வேணாலும் ஃப்ரெண்ட்டில் வச்சுக்கிட்டு போகலாம் ப்ரோ மைலேஜுன்னு பார்த்தீங்கனா ப்ரோ இது ஒரு மணி நேரத்துக்கு நம்ம சார்ஜிங் போட்டோம்னா டூ டூ ஹண்ட்ரடு ஃபிஃப்டி கிலோ மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ப்ரோ உள்ளூர்லேயும் வெளியே அவுட்ரு எங்கே வேணாலும் அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாம் ப்ரோ உங்களுக்கு வந்து இதோடய முக்கியமான ஸ்பெஷல் என்னென்னா நாய்ஸ் பொல்யூஷன் இல்லை ஏர் பொல்யூஷனும் இல்லை ப்ரோ நாய்ஸ் தொல்லை இல்லை உங்களுக்கு ஸ்மூத்தாக போயிட்டு வரும் ப்ரோ ஸ்மூத்தாக போயிட்டு வரும் ஓகே ப்ரோ ஃபஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தெளசண்ட் பே பண்ணுங்க ப்ரோ அப்புறம் நீங்கள் வழக்கமாக கட்டிக்கிற மாரி கட்டிக்கலாம் ப்ரோ மாசம் மாசம் ஒரு த்ரீ தெளசண்ட் அந்த மாரி கட்டிக்கலாம் ப்ரோ

ப்ரோ எடுத்துக்கலாம் ப்ரோ நீங்கள் என்றைக்கு சொல்கிறீங்களோ நாங்கள் ஸோ வரேன்னு சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு முன்னாடி பேப்பர் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் ப்ரோ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ப்ரோ மார்னிங் ஒரு நையன் ஓ க்ளாக் வாரீங்களா ப்ரோ ப்ரோ பேட்ரிக்கின்னு பார்த்தீங்கனா ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு மேலே வாரண்ட்டி கார்டு இஷ்யூ பண்ணியிருக்கோம் ப்ரோ நீங்கள் வாங்க பேசிக்கிலாம் ப்ரோ ஓகே ப்ரோ ம் சரிங்க